ஹலோ சரண்யா ஒன்றுல்ல என் ஃபோனில் காசு பேலன்ஸ் தீர்ந்துப் போச்சு அதனால் சரி பேலன்ஸ் போடலான்னு மாச மாசம் பண்ணுறேன்னா பேலன்ஸ் வந்து தீர்ந்துடுது ஆமாம் ஆமாம் அது அதுதான் அதை பற்றி தான் சொல்லுங்கள் நீ வந்து மூணு மாசத்துக்கு ஒரு இது பண்ணயில்ல ஆ ஆ அதை தான் கேட்டேன் அதை தான் நீ எப்படி பண்ணுற என்னென்னு சொல்லிட்டு சொன்னனா சரி சரி சரி ஆ சரி அதேமாரி பண்ணவா சரி சரி சரண்யா எவ்வளோ ஆகும் மூணு மாசத்துக்கு ஒரு முறை நீ பேமெண்ட் பண்ணுவியே ஆ சரி சரி தொள்ளாயிர்ரூபாவா சரி சரி சரண்யா அதேமாரி எனக்கு கொஞ்சம் பண்ணிக் கொடுக்குறியா ஆ சரி ஆ ஓகே ஓகே ஓகே அதுதான் அதுதான் அதுதான் ஆமாம் சரி இப்போ அது அந்த மாடல் அதே மாதிரியே பண்ணிடு சரண்யா சரி இல்லை நான்